பிஎம்டபுள்யூ டொயோட்டோ ஆடி மோரிஸ்காரிஸ் ஸ்கார்ப்பியோ டாட்டா சுசூகி மாருதி ஹோண்டா ஹீரோ ஸ்கோடா ஆம்னி யமாஹா கியா டிவிஎஸ் சஃப்பாரி வால்வோ ஓதன் ஸ்கூட்டி ப்ளஸ்ஸர் பல்சர் ஹூண்டாய் ஜூபிட்டர் வால்ஸ்வோகன் ரெனால்ட் சவார்லெட்